என் குழந்தை பருவத்தில் வந்து இந்த நுங்கு வண்டியில் வைத்து உருளை வண்டியாக செய்து அதை வந்து ஓட்ட சொல்லி வேடிக்கையாக வந்து பார்த்து பழக்கிவிடுவேன் அதே சமயம் வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் வந்து வண்டிகள் செஞ்சு ஓடுறது கப்பல் செஞ்சு தண்ணிலவிட்றது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு காட்டுவேன் அப்புறம் நானும் வந்து பகிர்ந்துப்பேன் அதுகளோட அதுக்கு பிறகு நிறைய வந்து இந்த குச்சி அடிச்சு கில்லி விளையாடுறது இதுயெல்லாம் காட்டுவேன் பம்பரம் விளையாடுற சுற்றிவுட்றது அதை காட்டுவேன் பம்பரத்தை வந்து கயிறை சுற்றி நல்லா சுற்றி விட்டு அப்புறம் அதுவா சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அப்புறம் அதே சமயம் மற்றும் வந்து இன்னும் சிறப்பான விளையாட்டு எதுவும் நிறைய விளையாடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுருக்குது மரத்து மேலே ஏறுவோம் அப்புறம் ஏத் ஏறுவோம் கீழவிழுந்துருவோம் அப்புறம் அப்படி அப்படி ஏறி பழகுவோம் நல்லா அதுவும் ஒரு விளையாட்டாக இருக்கு ஆட்டாந்தூரி கட்டி ஆடுவோம் அப்படியே நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஊனாங்கூடி இதில் வந்து ஆட்டாந்தூரிமாதிரி கட்டி ஆடுவோம் அது சிறப்பாக இருக்கு நல்லா நன்றாக இருக்கு